நான் வந்து எந்த ஷாட்ஸ்ஸும் வந்து கேமராவில ரீல்ஸ் ஷாட்ஸுலாம் எதுவும் பண்ணலை பட் இப்போ இருக்க ஜென்ரேசஷனுக்கெலாம் வந்துட்டு அதுதான் இன்ஸ்டாகிராமின்ற ஒரு ஆப்பு இருக்குது இல்லையா அதிலே ரீல்லாம் பண்ணலாம் நான் ரீல்லாம் பண்ணி இருக்கேன் பட் வந்துட்டு புகைப்படமாக எடுக்கிறது வந்து இது எப்படி வேறுபடுது அப்படின்னா இது ஒரு இது ஒரு வீடியோவாக எடுக்கும் போது நம்மளோட ஆக்ஷன் நம்மளோட இதெல்லாம் வந்துட்டு எப்படி இருக்கின்றத இந்த இதெல்லாம் காமிக்குது ஒரு கேமரா மூலமாக ரீல் ஷாட்ஸ்லாம் எடுத்தேன் அதை படமாக்கிறாங்க இப்போ இருக்கிறவங்களாம் இப்போ வந்துட்டு இப்போ அதை அவ்வளோ பெரிய அப்பெல்லாம் அது அதை மட்டுந்தான் பண்ணமுடியும் இப்போ இருக்கவங்க என்னென்னா அதை நம்மளாவே ஒரு ரீல் எடுத்து இன்ஸ்டாகிராம் போட்டு லைக் வாங்குகிறது இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் இப்போ நடக்க ஆரமிச்சிருச்சு ஸோ அப்போ இருக்கிறதுக்கு இப்போ இருக்கிறதுக்கும் ரொம்பவே டிஃபரெண்ட்டாக இருக்குது இப்போ எடுக்கிறவங்களாம் வந்துட்டு இவங்களே ஒரு ரியலாக ஷாட்ஸ் ரீல்லாம் எடுக்க ஆரமிச்சிட்டாங்க அப்போ இருக்கவங்கள்லாம் ஒரு யோசனை திறன் இது எல்லாம் முதல்ல தேவை கேமரா இருந்தால் மட்டுந்தான் அது எல்லாம் செய்ய முடியுன்ற ஒரு நிலம இருந்துச்சு இப்போ அப்படிலாம் எதுவும் இல்லை இப்போ நினச்சா எல்லாம் ரீல்ஸ் ஷாட்ஸுலாம் எடுக்கலாம் அதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறதுக்கான தருணமும் நிறையவே இருக்குது நிறைய விஷயங்களை செஞ்சு அதை அப்லோட் பண்ணி அது மூலயமா வந்துட்டு செலெக்ட் ஆகி போகிற விஷயங்கள் நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப யூஸ் ஃபுல்லான விஷயம் நிறையவே டிஃபரெண்ட்ஸ் இருக்குது ரீலு அப்போ கேமராவில வந்துட்டு ரீல் எடுக்கிறதுக்கும் இப்போ வந்துட்டு புகைப்படம் எடுப்பதற்கும் வந்து நிறைய டிஃபரெண்ட்ஸ் இருக்குது